ஹலோ வெட்னரி டாக்டரா சார் ஒன்றும் இல்லை சார் இந்த வீட்டில மாடு பா வளர்த்தோம் சார் அதிகமாக ஆச்சு அங்கே மாடு வந்து ஒன்று ஒன்று ரெண்டு மாடு வந்து உடம்பு சரி இல்லாமல் ரொம்ப கற்றுற மாதிரி இருக்கு சார் ஏந்திரிக்க மாட்டேங்கிது நடக்க மாட்டேங்கிது மற்ற நான் மாடுக்கும் ஒரு ஒரு டிஸ்டபென்ஸாக இருக்கு சார் எல்லாம் அலறுது அதான் சார் என்னப் பண் இப்போ இது நேரமாயிருச்சு இப்போ கூட்டிகிட்டு வர முடியாதுல்ல அதான் என்ன வீட்லையே வச்சு என்னப் பண்ணலாம் அந்த மாதிரி கேட்குறேன் சார் நாட்டு மாடு தான் சார் ஆ ஆமாம் ஆ ஆமாம் சார் ஆ ஆ

ஆமாம் சார் மடி வீக்கம் இருக்கு சார் ஆ ஆமாம் சார்

ஆ ஓகே சார் ஆ ஆ ஓகே ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ

ஆ ஓகே

ஓகே சார் நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் அப்படி அதை மாதிரி எதுவும் இல்லைன்னா க்ரிட்டிக்கலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு திரும்ப ஃபோன் பண்ணுறேன் சார் ஆ ஓகே சார் பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்டு என்னன்னு பார்த்துட்டு சொல்லுறேன் சார் ஆ தேங்க் யூ சார்